நான் படித்ததிலேயே எனக்கு பிடித்த புத்தகம் வந்து என்னன்னா ஆக்சுவலி அது வந்து புத்தகம் கிடையாது அது ஒரு நாவல் அந்த நாவல் வந்து என்னன்னா பார்த்திபன் கனவு பார்த்திபன் கனவு வந்து யார் எழுதினாங்கன்னா கல்கி என்றவங்க தான் எழுதினாங்க பார்த்திபன் கனவு வந்து எதைப்பத்தி இருக்குன்னா சோழ மன்னன் வந்து பார்த்திப மஹாராஜா சோழ மன்னர் பார்த்திப மஹாராஜாவை வந்துவிட்டு தன் சோழ நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கதையில் ஓவியமாக வரைஞ்சிருப்பாரு அதை வந்து அவர் நிறைவேற்றனும் அப்படின்னு நினைப்பாரு ஆனால் ஒரு போர் மூலியமாக அவர் வந்து இறக்கிறார் யாராலன்னா பல்லவ நரசிம்ம சக்கரவர்த்தி அவங்களால அதனால் அதுக்கப்புறம் அவங்களோட மகன் விக்ரமன் வந்து திரும்ப அந்த நாட்டை பெற்றாரா அப்படி பெற்றதுக்கப்புறம் அவர் அவங்க அப் தந்தையோட கனவை நிறைவேற்றினாரா அப்படின்னு தான் இந்த கதையிருக்கும் பார்த்திபன் கனவு கதை இருக்கும் ஆனால் இந்த நாவலில் வந்து ஒரு வருத்தம் என்னவென்றால் கடைசி வரையும் அவருடைய கனவு வந்து நிறைவேறாமலே போய்டும் அது தான் இந்த முழு நாவல் அடுத்து எனக்கு பிடித்த திரைப்படம் எனக்கு பிடித்த திரைப்படம்ன்னா பரதேசி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு அது தான்

அதில் வந்து அவ்வளோ ஒரு ஒரு ஆக்ட்டர்ஸ்ஸுமே அவ்வளோ நுணுக்கமாக நடித்திருப்பாங்க அதுமட்டுமில்லாமல் அதோடு கதையும் வந்து ரொம்ப ஆழமாகவும் ரொம்பவும் வலிமிக்கதாகவும் இருக்கும் அந்த படத்தை நான் எத்தனை முறை பார்த்தாலும் என்னோட கண்ணுலேந்து தண்ணி வராமல் இருக்காது அதே மாதிரி என்னோட மனசும் லைட்டாக வலிக்கும் இது வந்து அதனால் எனக்கு பரதேசி படம் வந்து ரொம்பவும் பிடிக்கும் பரதேசி படம் வந்து எதைப்பற்றினதுனா ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு கிராமத்து மக்கள் அவங்கள வந்து அடிமையாகவே வச்சுருக்குற ஒரு ஆள் ஒரு உயர்ந்த ஜாதி உடைய ஆள் அவர் வந்து அந்த மக்களை வந்து அடிமையாகவே வச்சுருக்காரு எப்படின்னா அவங்களுக்கு கணக்கு தெரியாதனால் கணக்கு வழக்கு தெரியாதனால் அவங்க கடன்கள்ளெல்லாம் கட்டினத்துக்கு அப்புறமும் அவங்கள வந்து வேலை செய்யும் படி சொல்றதாகவும் அவங்க வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி போகும்போதும் வேணா அப்படின்னு அவங்கள விடாமல் அவங்கள வந்து துன்புறுத்துவதும் இந்த படத்தில் வந்து இருக்கும் இந்த படம் வந்து நான் சி சி சின்ன வயதில் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாகருக்கும் அப்புறம் வயது அதிகம் ஆக ஆகதான் அந்த படத்தில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அடுத்து எனக்கு பிடித்த நிகழ்ச்சி டிவி நிகழ்ச்சி வந்து எதுன்னா ரியாலிட்டி ஷோஸ் அப்படிங்கிறப்ப அது வேறு டிவி டிவி நிகழ்ச்சி அப்படின்னா அயலி